வெளியூர் போகும்போது செடிகளை வந்து அந்த அதிகமாக மழை வந்து செடி அழுகிருன்றனால அதுக்கு வடிகால் தண்ணீர் வடிகிற மாதிரி வடிகால் முறையை பயன்படுத்தி அதை செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம் அப்புறம் அந்த செடிக்கு தண்ணி இல்லாத வெயிலில் ரொம்ப காயும்போது அது அதுக்கு துணையாக யாராவது வீட்டிலக்குற பெரியவங்கலாம் அதை ஞாபகப்படுத்தி ஃபோன் மூலிமா அவங்ககிட்ட அப்பப்போ கேட்டிருப்போம் பெரியவங்களும் இல்லாத சமயத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட உதவி கேட்டு அதுக்கு உண்டு செடிக்கு தண்ணி ஊற்றுங்க அப்படி இப்படி அவங்ககிட்ட உதவி கோருவோம்